ஜாப்புக்கு ஏற்ற அந்த இதே இல்லாமல் ஸ்டூடண்ட்ஸுக்கிட்ட எப்படி ஃப்ரீயாக இருக்கணுமோ அந்தமாதிரி இருந்தாங்க அப்புறமா ரீடிங் ஸ்கில்ஸூ லிசனிங் ஸ்கில்ஸூ எல்லா ஸ்கில்ஸூம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறமா நிறைய ந நிறைய கேம்ஸ் இருந்துச்சி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சி நல்ல ஒரு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் அவங்களோட டேலண்ட்ஸை ப்ரூஃப் பண்ண எல்லா ஆப்பர்ச்சுன்னுட்டு இருந்தாங்க படிக்கிறத்துக்கு மட்டுல்லாமல் எல்லா கரிக்குலர் ஆக் ஆக்டிவிட்டிஸூம் ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து தெரியணுன்னு அந்த ஒரு தாட்டில் எல்லாம் சான்ஸூம் கொடுத்தாங்க நாங்களும் எல்லா சான்ஸூம்

எம்ஏ கூட சேர்ந்துர்லான்னு தான் அங்கேயே சேர்ந்துட்டேன் இப்போ சேரப்போகிறேன்